எங்கூட பிறந்தவங்க ஒருத்தர் ஒருத்தர் தான் அதுவும் என் தங்கச்சி மட்டுந்தான் எனக்கு வேற யாரும் கூட பிறந்தவங்க இல்லை எங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை என்னன்னா எனக்கு பிடிச்சதே அவளுக்கும் பிடிக்கும் அவள் அவ செய்கிற சில விஷயங்கள் எனக்கும் நானும் செய்வேன் எனக்கு சாப்பிட்ற விஷயத்தில் ரெண்டு பேரும் ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஒரே மாதிரி விரு என்ன விருப்பமும் இருக்கும் ஏ அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதே தான் எனக்கும் பிடிக்கும் அவளுக்கும் பிடிக்கும் அது மட்டும் இல்லாத ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் செலெக்ட் பண்ண போனோம்னால் நான் செலெக்ட் பண்ணுறது தான் அவளுக்கு பிடிக்கும் நான் என்ன எடுத்து கொடுத்தாலும் அதை அக்சப் பண்ணிப்பாள் பிடிக்காது பிடிக்கல அப்படினு சொல்ல மாட்டாள் ட்ரெஸ்ல இருந்து வளையல்ல இருந்து போடுறதுல இருந்து எல்லாமே எனக்கு பிடிக்கிறதும் அவளுக்கும் பிடிக்கும் அவளுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் அதை எங்கிட்ட சொல்லுவாள் நானும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் அவள்கிட்ட சொல்லுவேன் ரெண்டு பேரும் நான் அதிக விஷயங்கள ஷேர் பண்ணிக்குவோம் வீட்டு கஷ்டங்களை சொல்லிப்போம் பேசிப்போம் நிறைய விஷயங்கள் வந்து தீர்வு கூட கண் கண் காண்ருக்கிறோம் ரெண்டு பேரும் சேந்தும் நிறைய விஷயங்கள் செய்வோம் வீட்டு வேலை செய்யிறது சமைக்கிறது இதெல்லாமே சேர்ந்து செய்வோம் அரட்டை அடிக்கிறது நல்லா ஃபோன் நோண்டுகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரெண்டு பேரும் செய்வோம் வேற்றுமை என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் இருந்துச்சு நிறைய சண்டைகள் வரும் கல்யாணத்துக்கு பிறகு தான் எங்களுக்கு நிறைய ஒற்றுமையான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி அவள் எங்கே அவள் ஹாஸ்டல்ல இருப்பாள் நான் வீட்டில இருப்பேன் அப்போ வந்து ஒற்றுமை அதிகம் இல்லை கல்யாணத்த பண்ண பின்னாடி தான் நாங்கள் ஒற்றுமையாக வீட்ல ஒன்னாக இருந்து சமைக்கிறது ஃபோன் பண்ணுறது பேசுறதில் இருந்து எல்லாமே ஒற்றுமை வந்து அதிகமானுச்சு அது மட்டும் ஆக நிறைய கடைக்கு போவோம் கடைக்கு போயி எனக்கு பிடிச்ச பிரியாணி அவளும் சாப்பிடுவாள் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிப்போம் நாங்கள் எல்லாம் ஒன்றா பஸ்ஸில் போவோம் எனக்கு அவள் ஒரு தங்கச்சி தான் வேற யாரும் ஏன் கூட இல்லை அதனால என் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவள்கிட்ட சொல்லிப்பேன் அவள் எங்கிட்ட சொல்லிப்பாள் வேற்றுமைங்கிறது அதிகமாக இருக்காது எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கும் அவள் கொஞ்சம் வாயாடி என் கூட கூட கூட பேசுவாள் அதான் ஒரு வேற்றுமை வேற எதுவும் இல்லை